எங்கள் கிராமத்தில் உள்ளூர் தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் புகழ்பெற்ற திருக்கோகணேஸ்வரர் அப்புறம் பிரகதாம்பாள் இருக்காங்க ஸோ இந்தமாதிரி நிறைய தெய்வங்கள் ரொ ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்காங்க அவங்களுக்கு வழிபாடெல்லாம் மற்ற எல்லா கிராமங்கள்லையும் இருக்கிற மாதிரி சித்திரைத் திருவிழா தைமாதங்களில் அந்த மாதிரி விசேஷமாக கடைபிடிப்பாங்க இதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவப்பூரில் இருக்கின்ற முத்துமாரியம்மன் கோவில் அந்த கோவிலுடைய திருவிழா தான் அந்த கோயிலில் நான் எப்போவுமே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து அந்த ஓ காப்புக்கட்டி ஆரம்பிக்கிறதுலேருந்து தேர் வரைக்கும் ரொம்ப மிக விமர்சயாக வந்து விழாக்கள் கொண்டாடுவாங்க இதில் எந்த ஊர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அவங்க உடனே கிளம்பி வந்துடுவாங்க அந்த ஒரு விழாக்கள் டயத்தில் ஸோ இந்த மாதிரி புகழ் பெற்று விளங்கிற முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வந்து எங்கள் ஊரில் சிறப்பாக இருக்கும் வழிபாடு எப்போவும் போல் தீ மிதிக்கிறது தீச்சட்டி தூக்கிறது அதுக்கப்புறம் மாவிளக்கு போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெலாம் அங்கே வெகு விமர்சயாக நடைபெறும்